எங்கள் ஊரில் வந்து நிறைய இந்த கலை கலை பண்றது கைவினைப் பொருட்கள் வந்து நிறைய செய்வாங்க இது கூடை மண்பாண்டம் இந்த வளையலுங்க நிறையா சின்னச் சின்ன நிறையா பொருளுங்க இதை வந்து எங்கள் ஊரில் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது திரைப்படம் வந்து இங்கே வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க அவங்களுக்குத் தேவையான பொருளை வந்து இந்த கைவினை இசைப் பொருட்கள் செய்கிறாங்க இல்லையா இந்த மண்பாண்டம் மண்பாண்டத்தில் சொம்பு பானை இப்போ மண் தட்டு இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்றதுக்காக வாங்கி செய்கிறாங்க அப்றம் இந்த அந்த பொருளெல்லாம் வந்து அந்த திரைப்படம் பேர் வந்து கூட காளி காளி படத்தில் வந்து அந்த ஹீரோயின் வந்து இந்த டிரஸ்ஸெல்லாம் இந்த கைவினைப் பொருட்களை அதாவது இதெல்லாம் வாங்கிப் போட்டு செய்தாங்க நடித்தாங்க அதேமாரி பொற்கா இன்னொரு படமும் இருக்குது பொற்காலத்தில் பொற்காலன்ற படத்தில் கூடோ ஒரு நல்லா இந்த தஞ்சாவூரை பற்றி இந்த தஞ்சாவூரில் வந்து ஃபேமஸ் ரொம்ப அறிமுகம் வந்து இந்த தலையாட்டி பொம்மைதான் அதை வச்சே பார்த்து இந்த மண்ணை வச்சு இயற்கையை வந்து மண்ணாலேயே பொம்மை செய்து ஒரு நல்ல பாட்டு கூடோ பாட வச்சு மண் அப்படியே ஃபுல்லாகவே செலை ஃபுல்லாகவே மண்ணுதான் அந்த ஹீரோயினியை வந்து அதை ஆனால் நடுவில் காட்டும்போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு மண்ணு வச்சு பேரு வச்சு நல்ல ஒரு பாட்டை சிறப்பாகவே செய்திருந்தாங்க திரைப்படத்தில் இதுக்கு வந்து ரொம்ப வந்து கைவினைப் பொருட்கள் எதுனால் நம்ம கையால் நம்பளே சொந்தமாக செய்து ஒரு அழகான ஒரு பொம்மையை உருவாக்கி பாட்டே கூட தஞ்சாவூர் மண்ணு எடுத்துன்னு சொல்லிட்டு பா நல்லா ஒரு பொம்மையை வச்சே பாடி முடித்தாங்க